ஹலோ சார் வணக்கம் சார் ஏர்டெல் கஸ்டமர் கேரா சார் நான் யுவஸ்ரீ பேசுகிறேன் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்து பேசுகிறேன் சார் மூணு வருஷமாக நான் ஏர்டெல் போஸ்ட் பெய்ட் சிம் யூஸ் பண்ணுறேன் சார் இது வரைக்கும் இப்படி ஒரு பில் அமௌண்ட் வந்ததும் இல்லை நான் இவ்வளோ அமௌண்ட் கட்டுனதும் இல்லை எனக்கு ஏன் இவ்வளோ அமௌண்ட் வந்ததுன்னு கொஞ்சம் சரிபார்த்து சொல்லுங்கள் எனக்கே தெரியாமல் நீங்கள் எதாவது ஆக்ட்டிவேட் பண்ணிட்டிங்களான்னு பாருங்கள் நான் ஒன்றும் ஆஹா ஓஹோன்லாம் சம்பாதிக்கல சார் தினசரி வேலைக்கு போனால் தான் காசு இல்லைன்னா சாப்பாட்டுக்கே வழி இல்லை இது ரொம்ப வருத்தம் அளிக்குது சார் ஏன் மொபைல் என்ன சார் ஒன்பது எட்டு ஒன்று ஒன்று மூணு நாலு ஐந்து பூஜ்ஜியம் ஆறு ஒன்று அஞ்சாம்தேதி பில் வரும் சார் அதுவும் முந்நூறுலேந்து நானூறுரூவா தான் வரும் இப்போ ரெண்டாயரூவா வந்ததுக்கு என்ன காரணம் சார் ஓகே சார் செக் பண்ணிவிட்டு கால் பண்ணுங்கள் சார் ஓ ஓகே சார் தவறாக வந்துடுச்சு ஓகே சார் கரெக்டான பில் அமௌண்ட் என்ன சார் இரநூறுவாவா சார் ஓ ஒரு பூஜ்ஜியம் எக்ஸ்ட்டா வந்துருச்சா ஓகே ரொம்ப நன்றி சார்